இந்த கோவிட் டைமில் வந்து ஏங்க இப்படி மாஸ்க் போடாமல் வரீங்க உங்களால் இப்போ எவ்வளோ பேருக்கு பரவுனுட்டு உங்களுக்கு தெரியாதுங்களா கோவிட்டுடைய இது உங்களுக்கு தெரியும்தான தெரிஞ்சே இப்படி இருக்கீங்க எவ்வளோவு நியூஸ்சில் பார்க்கறீங்க பேப்பரில் படிச்சுருக்கீங்க நாங்களும் ஒவ்வொரு டைமும் விழிப்புணர்வு ஏற்படுத்திகிட்டு தான் இருக்கோம் ஆனாலும் ஏன் நீங்கள் இந்த மாஸ்க்கை போட மாட்டேங்றிங்கன் தெரிலிங்க இ நீங்கள் ஒரு டிரைவராக இருந்துவிட்டு எத்தனை இடம் சுற்றுறீங்க சுற்றிட்டு அப்படியே போனி போய்விட்டு இன்னொருத்தருகிட்ட பேசும்போது அது எவ்வளோ பேருக்கு ஸ்ப்ரெட்டாகும்ன் யோசித்து பார்த்தீங்களா நாங்கள் என்ன சும்மாவா சொல்லிகிட்ருக்கோம் நீங்களே கண்கூடாக பார்க்கறிங்கள்ல எவ்வளோவு கோவிட் டைமில் நாம்யெல்லாம் அதாவது புதைக்கிறதுக்குக்கூட இடம் இல்லாமல் நம்ம எவ்வளோ அவஸ்த்தைப்பட்டோன் பார்த்தீங்கள்ல உங்களுக்காக அது வந்து உங்களை மட்டும் பாதித்தா பராவாயில்ல உங்களை சுற்றி இருக்கிறவுங்களையும் பாதிக்குது அதனால தயவு செஞ்சு மாஸ்க் போடுகிறதுக்கான வழிய பாருங்க ஏங்க சீட்டு இப்போ ஒரு போகிற ஒரு ஓட்டுனர் சீட்டு இப்படி தான் இருக்குமா ஆ சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏதாச்சி அதில் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள் எவ்வளோ இன்ஃபெக்ஷன் ஆகும்ன் பாருங்கள் இது எல்லாம் கொஞ்சம் மாற்றுறதுக்கான வழிய பாருங்கள் சரி இருங்கள் நான் நான் இந்த கேபு இவருக் கிட்டேயே நான் ஏஜென்ட்டு கிட்டேயே இப்போ இது சொல் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன் ஹலோ ரமேஸுங்களா என்னங்க உங்கள் கேபு இவ்வளோ இதாக இருக்குது இ இன்ஃபெக்ஷன் தாங்க ஆகும் உங்க இதில் உக்காந்தா சீட்டு ஃபுல்லாக ஒரே அழுக்கா இருக்குது ஒன்றுமே முடியல அந்த அளவுக்கு இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் மாற்றுங்க ஏங்க இவ்வு யுக் கொரோனா டைமில் இந்த மாதிரி வெச்சுட்டுக்கிங்க எத்தனை டைம் தான் சொல்கிறது எவ்வளோங்க விழிப்புணர்வு கொடுக்கறது நாங்களும் சொல்லி சலித்து போச்சுங்க சரிங்க பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றுறதுக்கான வழியப் பாருங்கள்